நான் வாங்கின ப்ரோடக்ட்டிலே வந்து ஒர்ஸ்ட்டான ப்ரோடக்ட் எது அப்படின் பார்த்திங்னா ஒரு டிவி தான் கம்மியான ரேட்டில் இருக்குது அப்படின் சொல்லிவிட்டு பிராண்டடான வாங்காமல் டோஷிப்பானு ஒரு மொக்கை கம்பனியில் வாங்கி வெச்சுட்டு அது சுத்தமாக நல்லாவே இல்லை அது எல்இடின்னு தான் போட்டிருந்துச்சு ஆனால் அது வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நல்லாயில்ல ஸ்மார்ட்டு ஸ்மார்ட் டிவின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் அது ஸ்மார்ட் டிவியும் இல்லை ஒன்றும் இல்லை க பிட்சரும் ரொம்ப லோ குவால்ட்டியாக வந்துச்சு அது எதுக்குடா வாங்குனோகிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிணது அந்த டிவி தான் அந்த டிவியும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வரல சரி வாங்கிவிட்டோமேன் யூஸ் பண்ண ஆரமித்தோம் கம்மியான ப்ரைஸ்சில் தான் வாங்கினோம் அப்படின் சொல்லிவிட்டு இருந்தாலும்கூட அந்த டிவி கொஞ்ச நாளிலே வந்து ஒரு த்ரீ மந்த்திலே வந்து அது சரியா ஒர்க் பண்ணாமல் ஆரமிச்சுருச்சு சௌண்டு சரியா கேட்காம ஆரம்பிச்சுச்சு சே சரி ஓகே அப்படின் சொல்லிவிட்டு ஸ்பீக்கர் வாங்கி கனெக்ட் பண்ணிணோம் ஸ்பீக்கர் வாங்கி கனெக்ட் பண்ணுனக்கப்புறம் டிவிக்கு நடுவில் லைன் வர ஆரமிச்சுருச்சு லைன் வர ஆரமிச்சுருச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் வந்து ஃபேடாச்சு இது என்ன அப்படின் சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு செலவு தான் வெச்சிச்சு அந்த டிவி அதனால வந்து இந்த மாதிரி டிவி லோவாக கிடைக்குது அப்படின் சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுறது இது ஒரு இது பெரிய விஷயம் பெரிய பொருளெலாம் வந்து ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணக்கூடாது நேரில் போய் பார்த்து அதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குதா பார்த்து செக் பண்ணி வாங்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டிவியும் ஒன்றுத்துக்கும் உதவாம போய்கிடுச்சு அது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டாங்க அது தூக்கி போடும் போது ஸோ நான் வாங்கினதுலே அது ஒரு ஓ ஒர்ஸ்ட்டு ப்ரோடக்ட்னால் அது அந்த டிவி தான்